ஆ ஹலோ யார் சொல்லுங்கள்

ஆ ஆ ஆமாம்மா கொத்தனாரு தான் பேசுகிறேன்

சரி சரி ரூம்மோட அளவு என்ன பத்துக்கு பத்துங்களா இல்லை அதை விட கொஞ் சின்னதாக எப்படி ஆ ஆ ஓகே ஓகே பத்துக்கு பத்து ரூம்னா ஒரு கண்டிப்பாக ஒரு ஒன்றை லட்சம் செலவா செலவாகும் அது தனி வந்து கல் மண் சிமெண்ட்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறிங்களா இல்லை நாங்களே வாங்கி ரெடி பண்ணி கட்டிக்கலாமா நாங்களே வாங்கி கட்டினோனா எப்படியும் உங்களுக்கு அமௌன்ட்டு கம்மியாக தான் ஆகும் நீங்கள் வாங்கி இது பண்ணுறத விட நாங்கள் அப்படிங்கும்போது எங்களுக்கு அதிகமான அடிக்கடி போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க அதே நீங்கள் வாங்கி போனிங்கன்னா அதற்கு அது மாதிரியான தொகை இருக்காது அதனால நாங்கள் வாங்கி எங்கள்கிட்ட கான்டக்ட் விட்டிங்கனா நாங்கள் கட்டுனோம்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் அடுத்த வாரத்துலையா சரி ரெடி பண்ணிரலாம் எங்கள்கிட்ட வந்து ஆளுங்க நிறையா இருக்காங்க சித்தாளுங்க நிறைய தான் வச்சிருக்கோம் எங்கள் டீம்மில் இப்போ உங்களுக்கு அப்படினா நாங்கள் மற்ற வேலையெல்லாம் தேய்ச்சிட் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ரூமு ரெடியாகனு அப்படிங்கறதுனால ஒரு வந்து செஞ்சு கொடுத்துறோம் ஒன்றும் பிரச்சனைல்ல உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நாங்கள் செஞ்சு கொடுத்தறோம் சேரி சரி அப்படினா பாருங்கள் நாங்கள் மற்ற வேலையெல்லாம் தேச்சிட்டு உங்கள் வேலையை தான் செய்யணும் செஞ்சு கொடுத்துறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செஞ்சு முடிச்சிடுறோம் ஆ ஆ சரி சரி நாங்களே வரோம் வேலையை முடிச்சிவிட்டு நான் நேரே வந்து பார்க்குறேன் இடம் எல்லாம் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த நாளே இதல்லாம் செஞ்சு கொடுத்துறேன் ஆஆ நன்றி